ஹலோ ஆ வாங்க மேம் என்ன வேணும் மேம் ஓகே மேம் அப்படி எழுது இதில் இது ஃபுல்லாவே வந்து நீங்கள் கேட்குற செக்ஷன் தான் மேம் உங்களுக்கு வந்து சைஸ் சொல்லுங்கள் மேம் என்ன சைஸ்ஸு ஆ ஓகேப்பா இந்த மாடல் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லெகின்ஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கலாம் கலர்ஸ்ஸும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து வந்து பனியன் க்ளாத்து அப்புறம் வந்து ரேயான் க்ளாத் இருக்குது எது வேணுமோ பாருங்கப்பா இது வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கிதுப்பா காம்போ ஆஃபர் இருக்குது மூணு எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்ப்பா ம் இல்லைப்பா இல்லைப்பா அப்படில்லாம் இருக்காது ஏன்னா இந்த கடை வந்து ஷோபனா வந்து நல்ல ஆஃபர்ப்பா ஆடிக்காக இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆடி ஆஃபர்க்காக எல்லாமே கம்மி பண்ணி போட்டுருக்காங்கப்பா ப்ராண்டெட் ஐட்டம் தான் நீங்கள் வெளியில் வேணுணா நீங்கள் உடனே செக் பண்ணி பார்த்துக்கணும் இது மட்டும் வேணுமாப்பா வேற எதுவும் வேணுமாப்பா மெட்டீரியல் சுடிதாரு ஓகேப்பா ஆ ஓகேப்பா இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலதான்ப்பா இன்னும் ஒர்க் வச்சதெல்லாம் இருக்குது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட்ருக்கு இந்த ஆரி ஒர்க் அதெல்லாம் வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் இருக்குதுப்பா இதை பாருங்க இது அம்ப்ரெல்லாம் வந்து ஆரி ஒர்க் பண்ணது ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்ல டிசைன்னு இது நல்ல மூவிங்ப்பா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எடுத்திங்கன்னா ஆயிருவா ரெண்டு எடுத்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்ட்டி நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம்ப்பா நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆஃபர் வந்து ஒன்லி ஆடிக்காக போட்டுருக்காங்க கஸ்டமர் வந்து திருப்த்தி படுத்தணும் அப்டின்றதுக்காகவும் கஸ்டமர் ஹேப்பியாக இருக்கிறதுக்காகவும் இதை ஆரம்பிச்சது தான் நீங்கள் வெளியில் வேணுணா செக் பண்ணிக்கோங்க எதாவது டீஃபால்ட்டாக இருந்துச்சின்னா மற்ற இடத்துல ஆடி ஆஃபருக்கு ரிட்டன் கிடையாது பட் வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ரிட்டன் கொண்டு வந்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதாவது ஃபால்ட்டு இருக்குது எனக்கு வந்து இதுவாயிடுச்சி அப்படின்னா நீங்கள் பில்லை கொண்டு வந்து மாற்றிக்கலாம்ப்பா ஆ பண்ணுவாங்கப்பா நீங்க ள்பில்லிங்கில் கொண்டு போயி கொடுத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கப்பா எடு எடுங்கப்பா எடுங்கப்பா இதில் ஓகே இதில் எத்தனை எடுக்குறீங்கப்பா ஓகேப்பா உங்களுக்கு டோட்டல் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்கிட்ட ஆகுது நான் வந்து பில்லிங்க்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கு கார்டு கார்டா கேஷ்ஷா மேம் கார்டா ஓகே நான் அங்கே போய் சொல்லிடுறேன் நீங்கள் பில்லை பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மேம் கார்டை கொடுத்து பண்ணிக்கங்க நான் கொண்டு போய் கொடுத்துறேன் அங்கே வந்து பில்லு ஆ பில்லிங்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் வாங்க்கங்க மேம் ஓகேவா தேங்க்கியூ மேம் ஆ தேங்க்கியூ